வணக்கம் நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கோம் இங்கே வந்து எடுத்துக்கிட்டமுன்னா நமக்கு பெண்களுக்குன்னு தனியாக வந்து மகளிர் குழு இது பண்ணி மகளிர் குழு வழியாக அவங்களுக்கு வந்துட்டு பண உதவி கடனாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி கொடுக்கும் போது ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து மகளிர் கடன் வாங்குகிறாங்க வாங்கிட்டு வீட்டு பிரச்சனையுமே அவங்க சமாளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தையல் தைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன குடிசைத்தொழில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சி அது மூலயமா வருமானமும் சே இது பண்ணுறாங்க அந்த வருமானத்தில் வர மொது அந்த கடனையும் வாங்கின கடனையும் கட்டுகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க இதனால் வந்துட்டு கிராமப்புற பெ பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப அவங்களோட வாழ்க்க வந்துட்டு முன்னேற்றம் அடைகிறத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அது வந்துட்டு இந்த அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணி இருக்குது ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம் அதே மாதிரியே இப்போ வந்து புதுசாக முதலமைச்சருக்கு கீழே வந்துகிட்டு மாதம் மாதம் ஆயர்ரூபா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கிறவங்களுக்கும் வருது ஆனால் வந்துட்டு நிறையா பேர் இல்லாதவங்களுக்கு வருது அப்படின்ற போது இந்த ஒரு ஆயர்ரூபா உதவித்தொகை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவும் அவங்க தேவைகளுக்காக வேற யாரையுமே கேட்காத நிலைமையில் கொண்டு வந்து கொடுத்து இருக்குது இது வந்து பரவாயிலன்னு சொல்லலாம் ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது நம்ம நான் சாதாரண மக்கள் தான் விலைவாசி உயர்வு இந்த மாதிரிலாம் நம்ம பாதிக்கப்படுகிறோம் இருந்தாலுமே அந்தமாதிரி பெண்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க விதவைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த பணம் வந்துட்டு ஒரு உதவிகரமாக இருக்குது அடுத்து மகளிர் குழு மூலயமா வந்துட்டு அவங்க பணத்தை எடுத்து வீட்டுக்கு தேவையானதை செய்கிறதோ யாரையும் எதிர் பார்க்காம அவங்க பெண்கள் வந்து அவங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு உதவுகிறதுக்கு எல்லாமே ரொம்ப உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அங்கே கொடுக்குற இது கடன்கள் அப்புறம் மேட்டு ஆட்சி மாறும் போது அது மானியங்கள் எல்லாம் கே தள்ளுபடி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இது பரவாயில்லையா இருக்குது